எனக்கு வந்து சமஸ்கிருதம் கத்துக்கணும்னு ஆசை நாங்கள் வந்து எப்படி சொல்கிறது தெலுங்கு அதுமாதிரி இதுலாம் நாங்க கிளாஸ் போய்ட்டுருக்கோம் ஒரு ஒன் வீக்காக நான் இப்போது தான் கத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ தமிழ் பற்றி ஒரு தமிழ்மொழி பற்றி நான் சொல்லணும்னா இப்போது வந்து தமிழ் வந்து இப்போது தமிழ்நாட்டுக்கு மட்டும் அது பெருமையாக இல்லை எல்லா வெளிநாட்டுக்குமே அது வந்து ஒரு முக்கியமான இப்பட் இம்பார்டென்ஸ்னாக அது இருக்குது எப் இப்போ எப்படின்னா இப்போது சீனாவில வந்து ஒரு பெண்மணி ஒரு பெண்மணி அவங்க வந்து அந்தந்த நாட்டில அந் அவங்க நாட்டில என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது சொல்லிட்டு அவங்க ஒரு யூடியூப்பை ஓப்பன் பண்ணி அது தமிழ வந்து அப்போ இது தமிழ்ல வந்து அவங்க பண்றாங்க அப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த தமிழ் வந்து முக்கியத்துவம் இல்லை யார் வேணுணா கற்றுக்கலாம் யார் வேணுணா தமிழைப் பற்றி படிக்கலாம் பேசலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் தமிழ் வந்து ரொம்ப ஈசி எதுனா இந்த தமிழ் சப்ஜெக்ட் மட்டுந்தான் ரொம்ப ஈசியாக இருக்கும் ரொம்ப புரியும் இதுல நிறைய விஷயத்த கற்றுக்கலாம் நிறைய புரிஞ்சிக்கலாம் இது மாதிரி விஷயங்கள்லாம் இந்த தமிழ்ல இருக்குது